ஆமாம் சார் சொல்லுங்கள் ம் ஆமாங்க சார் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க சார் அவைலப்புல்ருக்கு சொல்லுங்கள் எந்த லொக்கேஷன் வேணுங்க சார் எங்கேர்ந்து எங்கே போகனும் ஆ ஓகேங்க சார் போய்ர்லாம் ஹோ ஓகேங்க சார் ஆ சொல்லுங்க நீ இன்னொரு பேர்சனும்மா நீங்கள் உங்ககூட இன்னொருத்தர் வராப்டிங்களா ம் ஓகேங்க சார் சார் அது நீங்கள் வெய்ட்டிங் சார்ஜஸ் இது செப்ரேட்டிங் சார் ஏன்னா நீங்கள் அங்கே போய்விட்டு போய்விட்டு போகறதுனா ஒரு சார்ஜிங் சார் போய்விட்டு அங்கே இருந்துகிட்டு ரிட்டர்ன் உங்களை மறுபடியும் அகைன் பிக்அப் பண்ண இடத்துலியே ட்ராப் பண்ணுறோம் அப்படினா ஸோ அதற்கு ஒரு அமௌன்ட் வருங்க சார் ஸோ எப்படிங் சார் நீங்கள் போகறது பிக்அப் ட்ராப் மட்டும்தான்னா இல்லை அகைன் பிக் பண்ணிட்டு வர்ணுமாங்க சார் சார் ஓகேங்க சார் அங்கேந்து போகறதுக்கு சுட் கிலோமீட்டஸ் சார்ஜும் இருக்குங்க சார் அதுப்போக ப்ளஸ் வெய்ட்டிங் சார்ஜும் வரும் சரி ஓகேங்க சார் சார் உங்களோட டிஸ்மினிஷிங்ஸ் வந்து என்ன டைம்மிங் கிளம்புறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னிங்கனா நோட் பண்ணிக்குவேங்க சார் ஆ ஓ ஓகேங்க சார் ஒரு ஓகேங்கங்க சார் நாங்கள் ஒரு நைன் ஃபிஃப்ட்டிக்குலாம் அங்கே ரீச் ஆய்றமாதிரி பார்த்துருவோம் சார் அது போய்விட்டு வந்து கிலோமீட்டரு பேஸ் பண்ணிதாங்க சார் வரும் ஸோ கிலோமீட்டர் இப்போ ஒரு ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்ததுன்னா அதற்கொரு அமௌன்ட் ஃபிஃப்ட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் சார்ஜ் வைஸாக அது எச்சா எச்சாகும் ஸோ அமௌன்ட்டும் கொஞ்சம் வேரியண்ட்ஸாக ஸோ நீங்கள் இருக்கிற கரண்ட் லொக்கேஷன்லந்து கபாலீஷ்வரர் கோயில்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருதோ அதற்கு பேஸ் பண்ணி சார்ஜஸ் வருங்க சார் ப்ளஸ் வெய்ட்டிங் சார்ஜு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணுறிங்ளோ அதைப்பொறுத்து வெய்டிங் சார்ஜு செப்ரேட்டிங் சார் சார் வெய்டிங் சார்ஜ் அதான் உங்களோட ஹவர் பேஸிஸ் தாங்க சார் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க ஸோ ஒன் ஹாரா டூ அவர்ஸா இல்லை ஃபிஃப்ட்டின் மினிட்ஸா டொண்ட்டி மினிட்ஸா ஸோ அந்தமாதிரி வெய்டிங் சார்ஜு செப்ரேட்டிங் சார் அது நீங்கள் உங்களோட என்டன்ஷனை பொறுத்து இருக்கு ஆ ஓகேங்க சார் நைன் ஃபிஃப்ட்டிகுலாக ரீச் ஆய்டுவேங்க சார் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ்ஸாக வந்துருவோம் சார் ஓகே தேங்க் யூ ஆ ஓகேங்க சார்